ஹலோ ஆ சார் வணக்கம் சார் நான் வந்து சிவகங்கையிலேருந்து பேசுறேன் சார் ஆ சிவகங்கையிலேருந்து கார்த்திக் பேசுகிறேன் சார் ஒன்றும் இல்லை சார் நான் வந்து கொஞ்சம் கார்மெண்ட்ஸு கடை வைக்கலான்ட்டு இருக்கேன் சார் இங்கே எனக்கு வந்து இந்த குழந்தைங்களுக்கு உள்ள டிரெஸ்ஸு பெரியவங்க போடுற டிரெஸ்ஸு பிளஸ் லேடீஸுக்கு உள்ள டிரெஸ்ஸு எல்லாம் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணலாம்ன்ட்டு இருக்கேன் அது தான் சார் நீங்கள் ஹோல்சேல் வச்சுருக்கறதா சொன்னாங்க சரி ஆ எனக்கு கொஞ்சம் சீப்பாகவும் எக்கனாமிக்கலாகவும் இருக்கணும் சார் கொஞ்சம் குவாலிட்டி இருக்கணும் சீப்பாகவும் இருக்கணும் எக்கனாமிக்கலாகவும் இருக்கணும் சார் இது மூணும் நான் பிளான் பண்ணுறேன் அந்த மாதிரி இருக்குமா சார் சரி சார் அதான் சார் எனக்கு இப்போதைக்கு நான் வந்து கொஞ்சம் பஜ்ஜெட்டு கொஞ்சம் மினிமமாக போட்டு பண்ணலாம்னு ஐடியா வச்சுருக்கேன் அதனால் எல்லோரோட டிரெஸ்ஸு அதான் குழந்தைங்க டிரெஸ்ஸு பிளஸ் பெரியவங்களுக்கு டிரெஸ்ஸு மென்ஸ்ஸு உமன்ஸுக்கு உள்ளது எல்லாத்தையும் நான் ஒரு கொட்டேஷனாக ரெடி பண்ணி கொண்டு வரேன் சார் எனக்கு எனக்கு கொஞ்சம் ரேட்டு எக்கனாமிக்கலாக பார்த்து செஞ்சு கொடுங்க சார் ரேட்டு கொஞ்சம் குவாலிட்டிக இருக்குமா சார் நல்லாயிருக்குமா டிரெஸ்ஸுலாம்

சரி சார் நாங்கள் வந்து வந்து ஒரு நாளைக்கு நேரில் வந்து பாக்கிறோம் சார் எங்களுக்கு எனக்கு எல்லா மெட்டீரியல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க ஆ நான் ஒரு இது பார்த்துக்கிறேன் ஒரு எங்களுக்கு குவாலிட்டி இருந்ததுனா போதும் சார் குவாலிட்டி கொஞ்சம் பிரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனா எனக்கு ரொம்ப எக்கனாமிக்கலாக இருந்ததுனாலே நான் நிறையா பர்ச்சேஸ் பண்ணுவேன் சார் போக போக நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் பர்ச்சேஸை ஆ ஆமாம் நான் வந்து சேல்ஸு எனக்கு கொஞ்சம் கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்கன்னா நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் லெவலையும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிப்பேன் அதனால் எனக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க சார் நான் என்னோட டீட்டெய்லாம் உங்களுக்கு எழுதி அனுப்பிச்சி விடுறேன் சார் உங்களுடைய டீட்டெய்லு எனக்கு ஃபோனில் அனுப்பிச்சி விடுங்க வாட்ஸப்பில் நான் இதை பற்றி உங்களுக்கு எல்லாத்தையும் எழுதி அனுப்ச்சிட்டு ஒரு நாளைக்கு நான் நேரில் வந்து பார்த்துட்டு வரேன் சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார்